வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் பார்த்தோனா நிறைய மொழி உணவு உடைகள் நிறைய டிஃபரண்ட் இருக்குது இப்போ வட இந்தியரை பார்த்திங்கன்னா அங்கே ஹிந்தி மராத்தி குஜராத்தி அது போல பேசிகிட்டுருப்பாங்க இப்போ நம்ம தென் இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு அது போல பேசிகிட்டுருப்பாங்க அங்கே வட இந்தியாவில் உணவு பார்த்திங்கன்னா உணவு முறைகள் பார்த்திங்கனா சப்பாத்தி அது போல ஃபுட் ஃபுட் கோதுமை ராகி அதுபோல் எடுத்துப்பாங்க நம்ம தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா அரிசி அரிசி அது போல உணவு தான் நம்ம அதிகமாக எடுத்துப்போம் அந்த பக்கம் வட வட இந்தியாவில் உணவுகள் பார்த்திங்கன்னா அது போல கோதுமை சொன்னோன்ன நம்ம தமிழில் வந்து நம்ம தென் இந்தியா சைடில் வந்து அரிசி அதுபோல் உணவு தான் எடுத்துப்போம் அங்கே உடைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் தென் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸாரி அது போல கொஞ்சம் பண்ணிட்டுருக்கோம் அங்கேவானிலை பார்த்திங்கன்னா அங்கே மேக்சிமம் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா மழை மழை எல்லாம் குறைவா தான் இருக்கும் தென் இந்தியாவில் தான் மழை எல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே மழை அங்கே நிறையா பயிர்லாம் செய்ய முடியாதாக இருக்கும் இங்கே தென் இந்தியாவில் மழை அதிகமாக பெய்யும் அதே போல வட வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா கல்வி அறிவும் கம்மியாக தான் இருக்கும் அங்கே வந்து அதிகமாக அவ்வளோ பேர் நாலேஜ் இல்லாத படிக்காதவராக இருப்பாங்க இங்கே தென் இந்தியாவில் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் படிச்சிகிட்டு தான் படிச்ச படிச்சினு தான் இருப்பாங்க அவங்க குழந்தைகளையும் படிக்க தான் வைப்பாங்க ஸோ அதனால் வந்து கல்வி அறிவு பார்த்தோனா இங்கே தென் இந்தியாவில் அதிகமாக தான் இருக்கும் அரசியல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து

அங்கேக்கி இங்கே பெருசாக டிஃப்ரண்ட் இருக்க போகிறது இல்லை அங்கே என்னவோ இங்கேயும் அதேபோல தான் அரசியல் ஒன்றும் டிஃப்ரண்ட் இருக்காது மற்றபடி பார்த்தோனா எல்லாம் ஒரேமாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து கிளைமேட் மட்டுந்தான் கிளைமேட்டும் மொழியும் மட்டுந்தான் இங்கே அங்கே வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் ரொம்ப டிஃப்ரண்டாக இருக்கும் மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்